ஹலோ ஆ சொல்லுங்க ஆமாம்பா ப செக்யூரிட்டி பேசுகிறீயா ஆ வண்டி ஒன்று வருது காரு நம்ம ரூமுக்கு ஷெட்டுக்கு வருது நம்ம ஷெட்டுக்கு வரப்போ அந்த வண்டி நம்பரை பார்த்து எழுதிக்க ஆ மேலே டிஎன் போட்டிருக்கும் டிஎன் பதினைஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூதாறு வரும் ஆ பார்த்து வண்டியை உள்ளே எழுதிட்டு அந்த வண்டியில் எத்தனை த தண்ணி பாட்லு கிடக்குது ஆ ஆ தண்ணி பாட்லு ஆமாம் தண்ணி பாட்லு பார்க்கணும் உள்ளார வந்து சாவி அவர்க் கிட்டே இருந்து வாங்கி வெச்சுக்கணும் வந்து பின்னால் பார் ஸ்டெப்னி டையர் கிடக்குதா அப்படி திறந்து பார்க்கணும் அந்த ஸ்டெப்னி டையர் பார்த்துட்டு வண்டியில் எங்கேயும் டேமேஜ் இருக்குதா சைடெல்லாம் டேமேஜ் எதுவும் இல்லையானு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு ஆ வந்து நீ அதுக்கு பிறவு தான் வந்து இங்கே ரூமில் உக்கார்ணும் சரிங்களா அடுத்து இன்னும் ரெண்டு வண்டி வ ரெண்டு வண்டி அடுத்து ரெண்டு வண்டி வரும் அந்த வண்டியும் வந்து நீங்கள் வந்து உள்ளே விட்டோனே இதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி நம்பர் எழுதிக்கணும் அவங்கள்ட்ட டோக்கனு அந்த டோக்கனு நம்பரை எழுதி அந்த வண்டியில் ஒட்டிடணும் பின்னால் ஆ இப்போ ஒன்றா ஒன்றுனு போட்டடணும் இல்லை ரெண்டாவது வண்டியா ரெண்டாவது வண்டினு டோக்கனு போட்டு அந்த அவங்க கிட்டே அவங்கள்ட்ட ஒரு டோக்கனு நீ கையில் கொடுத்தர்ணும் அந்த டோக்கனு வந்து உன் கிட்டே கொடுத்த பிறகு தான் நீ வண்டியை விடணும் வெளியே சரிங்களா ஆமாம் நான் இன்றைக்கு வெளியில் வெளியிலிருக்குறேன் நீ தான் பார்த்துக்கணும் நான் வந்து வர வரைக்கும் நீ பொறுப்பாக பார்த்துக்கணும் ஆ சரிங்க

ஆ சரி ஆ அப்போ இன்னும் ரெண்டு வருது ரெண்டு வண்டி வரும் அந்த ரெண்டு வண்டிக்கும் அதே மாதிரி போட்டு கோ வைங்க ஆ நான் நைட்டு வந்துடுவேன்